தமிழகத்தில் விளையாட்டு துறை வந்து விளையாட்டில் வந்து நல்லா எல்லாரு பசங்களும் நல்லா பண்ணிருந்தாங்க எல்லாம் எல்லோருமே இதான் பண்ணுறாங்க ஏதோ ஒரு பிரச்சனையினால் வந்து ஏதோ ஒன்று விட்டுட்றாங்க என்ன ஆனாலும் நிறையா பேர் சாட்சி சாட்சி துலக்குறாங்க அதில் என்னென்னா ஒன்று வந்து காசு காசு கட்டி ஒரு இது க்ரௌண்ட்டில் போய் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வந்து நிறையா இடத்துல போட்டு வச்சிருந்தாலும் யாரும் காசு கட்டி போகிறதுக்கு யோசிக்கிறாங்க நிறையா பேர் அதே மாதிரி பசங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆளுங்க கிடையாது அதுலேயே வந்து நல்ல ஒரு பசங்க நல்லா பண்ணாலும் அந்த திறமைக்கு ஏற்ற மதிப்பு வந்துட்டு இங்கே கிடையாது தமிழ்நாட்டில் அந்த திறமை வந்து கம்மி பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் திறமை திறமைக்கு ஏற்ற மதிப்பு அங்கே கொடுத்திங்கன்னா நல்லா இருக்கும் காசு தான் எல்லோருமே இங்கே வந்து நல்லா இது பண்ணுறாங்க காசு கொடுக்குறவங்களாம் நல்லா உள்ள உள்ள போகிறாங்க காசு கொடுக்காதவங்களாம் எல்லாம் வெளியில் நிற்கிறாங்க அதே மாதிரி நல்லா விளையாட்டு துறையில் வந்து நல்லா காசு போட்டு நல்லா தனித்தனியாக இடம் பிரித்து தமிழகத்தில் நிறைய இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து தனியாக தனியாக பிரித்து அவங்கவங்களுக்கும் ஒ ஒதுக்கி அந்த மாதிரி நிறையா அந்த ஓட்டப்பந்தயம் ஓட்டப்பந்தயம் லாங் ஜம்ப்பு இன்னும் சொல்லுவாங்க நிறைய இருக்குது அதில் வந்து நிறைய ஸ்கூல் பசங்க காலேஜி பசங்க நிறைய கற்றுக் கொடுத்து எல்லாம் பண்ணிங்கன்னா எல்லோருமே நல்லா வந்து வால் வருவாங்க அது கப்பும் அடிக்கலாம் நிறைய பேர் இதில் வந்து என்னென்னா ஊழல் பண்ணுற விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து காசு கொடுத்து உள்ள போகிறதுனால திறமை வந்து வெளியில் போகிறதில்ல இந்த கிரிக்கெட்டும் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்குது இப்போ கிரிக்கெட்டும் நல்லா பண்ணலாம் அதுவும் இதே மாதிரி தான் ஊழல் பண்ணி இது பண்ணி காசு கொடுத்து தான் உள்ளே போகணுன்ற நிலைமைக்கி எல்லா விளையாட்டு துறையிலும் இப்போ வந்துட்டு இருக்குது அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லா பசங்களும் திறமைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க திறமைக்கு வழிகாட்டுறதுக்கு தான் ஆள் இல்லை அந்த ஆள் எடுக்கிறதுனால நல்லா நல்லபடியா பண்ணிணா நல்லா இருக்கும் இப்போயும் அதே மாதிரி எல்லாத்துலேயுமே இது கொஞ்சம் கு எல்லா விளையாட்டுத்துறை வந்து எல்லாத்துலேயும் கொண்டு வரணும் கொண்டு வர்றது மட்டும் முக்கியம் பள்ளிக்கு கொ தனியாக கொஞ்சம் கொண்டு இருக் வச்சிக்கிறாங்க ஆனால் வந்து அந்த முக்கியமாக எடுத்து யாரும் பண்ணுறது கிடையாது முக்கியமாக எடுத்து பண்ணி பசங்க தனி தனியாக எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிணாங்கன்னா விளையாட்டு துறையில் ம பசங்கள்லேருந்து எல்லோருமே வந்து நல்ல ஜெயிக்கலாம் ஈஸியாகவும் பண்ணலாம் டென்னிஸ்ஸு பேட்மிட்டன்னு செட்டில்கார்க்கு நிறையா விளையாட்டு துறை நிறையா இருக்குது அது எல்லாம் நல்லா பண்ணிங்கன்னா நல்லா வரலாம் தமிழகத்தில் நிறைய வந்துக்கிறாங்க இன்னும் நிறைய வரணும் அதுக்கு என்ன பண்ணும்னா நிதி கட்டமைப்பு நிதி தனியாக ஒதுக்கி நெ தனியா நிதி பண்ணி தனியாக உங்களுக்கு பண்ணுன்னா பள்ளியில் எல்லா பள்ளியையும் பண்ணிடணும் நல்லா எல்லோருமே நல்லா வருவாங்க பாஸ்கெட்பால் வாலிபால் எல்லாத்துலேயும் பண்ணலாம் எல்லா பசங்களும் நல்லா விளையாடுவாங்க திறமை யாருன்னு சொல்லிட்டு மதிப்பிட்டு இது பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும்